ஹலோ அம்மா இது மாட்டு மாட்டு டாக்டரு மேடமாம்மா அம்மா இது மா அம்மா நான் ஸ்ரீவைகுண்டத்துலிர்ந்து பேசுகிறேன் எங்கள் மாடுக்கு வந்து செனை ஊசி போடணும்மா ஆ அதுதான் அதுதான் வரமுடியுமாம்மா கொஞ்சம் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு வருவீகளாம்மா அம்மா எங்கள் வீட்ல ஒரு பத்து பத்து பனிரெண்டு ஆடு கிடக்கும்மா அது அது அதுங்களுக்கு இந்த வாயில் புண்ணாக இருக்குது பார்த்துக்குங்க சில ஆடு சில ஆடு அசைப்போடுது சில ஆடு கம்முன்னு கிடக்கு அதுக்கு என்னம்மா செய்யலாம் ஜீரகத்தண்ணி இஞ்சிமாம்மா ஆ சரிம்மா ஆ சரிம்மா அம்மா இது கோழி எல்லாம் கோழி எல்லாம் வெள்ளை எச்சம் போட்டுக்கிட்டு இருக்கேம்மா என்ன செய்ய சீக்கு வந்த மாதிரி தெரியுதே கோழிக்கிலாம் கோழிக்கிலாம் சீக்கு வந்த மாதிரி ஆமாம்மா வெள்ளை வெள்ளை எச்சமாக போட்டு கழுத்த தொங்க போட்டு தொங்க போட்டுக்கிட்டு கிடக்கு

ஆ வந்து இந்த கோழியையும் பாருங்கம்மா ஒரு பத்து பதினஞ்சு கோழி நிக்கிதும்மா அம்மாடி அநியாயமாக செத்து போயிடக் கூடாதுல்லம்மா இது பதினஞ்சு கோழிக்கு ஒரு நாலு அஞ்சு கோழி எப்படி இருக்கற மாதிரி எல்லா கோழிக்கும் வந்துவிடக் கூடாதுல்லைம்மா ஆ சரிம்மா வேறுயா தான் போட்டு வச்சுருக்கேன் வே வேறுயாத்தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாட்டுக்கும் நீங்கள் சினைக்கு நீங்கள் சாமானெலாம் கொண்டுக்கிட்டு வாங்க அம்மா மாதிரி இது ஆட்டுக்கும் கொஞ்சம் கொண்டுக்கிட்டு வாங்கம்மா வீடு தெரியாதுல்லைம்மா உங்களுக்கு என் பேரு குயில்பட்டும்மா இது இது குருசுக்கோயில் ஆ குருசுக்கோயில் ஸ்ரீ ஆ அம்மா இது முப்பத்தி நாலு ஒன்று

ஆ சரிம்மா கொஞ்சம் நெனைவா கேட்டு வாங்க கொஞ்சம் கே நீங்கள் அந்த குருசுக்கோயில் கிட்டே வந்து கேட்டியல்னா சொல்லிடுவாவோம்மா ஏன் பேரை கேட்டாலே சொல்லுவாங்க சரிம்மா ரொம்ப நன்றி வாங்க